மேம் போரூரில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க மேம் ஆ நான் விஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கால் பண்ணிருக்கேன் மேம் நீங்கள் வந்து த்ரீ பிஹெச்கே வீடு பார்த்துருக்கீங்க மேம்

மேம் தாராளமாக வரோம் இது வந்துட்டு சிஎம்டிஏ அப்ரூவ்டு ஃப்ளாட் மேம் ஸோ உங்களுக்கு பெருசாக எந்த வில்லங்கம் வில்லங்க சான்று எல்லாமே இருக்குது மேம் உங்களுக்கு ஈசி பட்டா எல்லாமே ஃப்ரீ தான் ஆ ஸோ உங்களுக்கு நல்ல தாராளமாக தண்ணி வந்து ஒரு ட்வெண்டி ஃபீட்டிலே உங்களுக்கு தண்ணி இருக்கும் மேம் இருக்கலாம் நாங்கள் வந்து நல்லாவே பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா நல்லா இருக்குங்க டீக் உட் போட்டு நல்ல ஒரு தரமான ஒரு பொருட்கள் போட்டுதான் அதை ஃபுல்லாக நாங்கள் ஃபினிஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அதுக்காக அது மட்டும் இல்லை கொழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு சில்ட்ரன்ஸ் ப்ளே ப்ளே ஏரியா உங்களுக்கு பக்கத்திலே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு மேம் காலேஜி ஸ்கூலு எல்லாமே பக்கத்திலே இருக்குது சரிங்களா

எல்லா ஃபெசிலிட்டிஸ்சுமே இருக்குது மேம் அது உள்ளே அந்த கா அபார்ட்மெண்ட் உள்ளே வந்துடும் உங்களுக்கு சரிங்களா ஆமாம் சில்ட்ரன்ஸு ப்ளே ப்ளேஸ் ஏரியா எல்லாமே பார்க்குக்குள்ளே எல்லா இதுவுமே உங்களுக்கு அது உள்ளே அடங்கிடும் சரிங்களா இதுதான் ஹாலு கிச்சனு அது எல்லாமே நல்லா தாராளமாகவே இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக செமி ஃபர்னிஸ்டு தான் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை வீட்டை விசிட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கே பிடிக்கும் அந்தளவுக்கு இருக்கும்

ஓகே உங்களுக்கு நெகிஜபுள் இருக்கு மேம் அது ஃபாட்டி ஃபைவ் டு ஃபாட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் மேம் நீங்கள் வாங்க வந்து வீட்டை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் சரிங்களா ஆ ஓகே மேம் ரிஜிஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு ஃப்ரீ தான் சரிங்களா நீங்கள் வந்து பாருங்க வீடு பார்த்துட்டு பிடிச்சுச்சினா மேற்கொண்டு நம்ம பேசிக்கலாம் ஓகேவா ம் ஓகே தேங்க் யூ